எங்கள் ஊரில் இருக்கிற வயதானவங்கள் என்ன விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம் அப்புறம் தாயம் பல்லாங்குழி அப்புறம் பார்த்தோம்னா அல்லாக்கா விளையாடுவாங்கள் மோஸ்ட்லி நான் பார்த்தது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆடுபுலி ஆட்டமும் தாயமும் விளையாடுறது தான் அதிகமா பார்ப்பேன் போயிட்டு அவங்க விளையாடும்போது ஆடுபுலி ஆட்டம் எப்படி விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணமும் சதுரமும் போட்டு ஆடு ஆடுக்கு ஒரு கல்லு வச்சும் புலிக்கு ஒரு கல்லு வச்சும் விளையாடுவாங்கள் ஆனால் அதில் பதினாலு கல்லு வந்து ஆடு புலி வந்து அஞ்சு கல்லு வச்சு விளையாடுவாங்க மாற்றி மாற்றி வெட்டி வெட்டி விளையாடுவாங்கள் யாரு அதில் லாஸ்ட்டாக அதிக காய் வச்சுருக்காங்களோ அவங்க ஜெயிச்சதாக அர்த்தம் அந்தமாதிரி தான் வச்சு விளையாடுவாங்கள் தாயத்தில் ரெண்டு வகையாக விளையாடுவாங்கள் எங்கள் ஆயா ஆயா தான் அதிகமாக விளையாடுவாங்கள் தாயம்லாம் அந்த இதில் எங்கள் பக்கம் இந்த ரெண்டு வகையா விளையாடுறதுல பார்த்தோன்னா ஒன்று வந்து புளியாங்கொட்ட வச்சு விளையாடுவாங்கள் இன்னொன்று வந்து தாயக்கட்டையை வச்சு விளையாடுவாங்கள் அது வந்து இரும்புலியும் இருக்கும் தாயக்கட்டை வந்து இரும்புலியும் இருக்கும் அப்புறோம் மரக்கட்டையிலேயும் இருக்கும் அந்த இரும்பில் இருக்கிறதுல தான் பன்னெண்டு புள்ளி வச்சு இருக்கும் அந்த தாயக்கட்டை புளியாங்கொட்டையிலன்னு பார்த்தோன்னா நாலு காய் வச்சு விளையாடுவாங்கள் அது வந்து ஒன்று வந் ஒரு பக்கம் வந்து வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும் புளியாங்கொட்டை வச்சு விளையாடுறது அதில் நாலு பக்கம் தான் இருக்கும் ஆனால் அதில் பார்த்தீனா எனக்கு எது பிடிச்சிருக்கும்னா இந்த கட்டையை வச்சு விளையாடுறது தான் பிடிச்சிருக்கும் இந்த இது புளியாங்கொட்ட வச்சு விளையாடுறதுன்னு பார்த்தோன்னா அந்த கோடு போட்டு விளையாடுவாங்க இதில் வந்து போட வச்சு விளையாடுவாங்க தாயக்கட்டை வச்சு விளையாடுறதில் அது அது மட்டும் தான் பிடிச்சி பார்த்துருக்கேன் ஆனால் எப்படி வச்சு விளையாடுவாங்கன்னால் தாயக்கட்டையில ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு சொல்லி விளையாடுவாங்கள் அது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும் எங்கே ஆயா விளையாடும் போது அதேமாரி இந்த புளியாங்கொட்டை வச்சு விளையாடுறதுன்னு பாத்தோன்னா போ எப்படி போடுவாங்கன்னால் இந்த நாலு பக்கம் இருக்கும் நாலு உழுந்துதுனா நாலு வெள்ள உழுந்துதுனா நாலுன்னு வாங்க அப்புறம் ஒரே ஒரு கருப்பு உழுந்துதுனா மூணு வெள்ளை உழுந்து ஒரு கருப்பு உழுந்துதுனா தாயன்னுவாங்க அது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் போகும் தாயன்னா அந்தமாதிரி தான் பார்த்து இருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆடுபுலி ஆட்டமும் தாயமும் தான் இந் இந்தமாதிரி தான் எங்கள் ஊரில் விளையாடுவாங்கள்